நான் வந்து இப்போது இன்ஸ்டா யூஸ் பண்றதுனால அதில் இருக்க ஃபோட்டோக்ராஃபி பேஜ் எல்லாம் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அவங்க நேம் பர்ஸ்னலாக நியாபகம் இல்லை பட் அவங்களோட ஃபோட்டோக்ராஃபி ஐடியாஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் பார்த்தெல்லாம் ரொம்ப நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அதேமாதிரி யூடியூப்லேயும் சரி நிறையா ஃபோட்டோக்ராஃபி க்ளாஸஸ் அப்பறம் ஃபோட்டோக்ராஃபி ஸ்கில்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்த்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம் ஃபோட்டோக்ராஃபி கத்துக்கிறதுக்கு